என்னோட லட்சியம் குறிக்கோள் அப்படினாவே வந்து எல்லாத்துக்கும் உதவி செய்யணும் நம்மளால் முடிஞ்சளவு எல்லாத்துக்குமே வந்து உதவி செய்யணும் நம்மளால் அதாவது என்னால் வந்து பொருள் கண்டிப்பாக என்னால் முடியாது ஏன்னால் நானே வந்து அந்தளவு வசதியான ஆளெலாம் கிடையாது என்னுடைய வார்த்தைகள் என்னுடைய பேச்சு வந்து ஒருத்தரை உத்வேகபடுத்தும் ஒருத்தரை வந்து உறுதி அடைய வைக்கும் அவங்க ஒரு சோகத்தில் இருந்தாங்கன்னால் அப்படின்னா என்னுடைய வார்த்தையால் அவங்கள வந்து தெம்பூட்ட முடியும் ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள கண்டிப்பாக என்னால் வந்து என்னுடைய வார்த்தைகள் மூலமாக வந்து வைராக்கியத்தை உண்டு பண்ண முடியும் ஒருத்தர் சோர்ந்து போய் ஒருத்தர் தோல்வியில் இருக்கிறாங்க அப்படின்னா என்னால் வார்த்தையால் கண்டிப்பாக என்னால் வந்து வெற்றியை கொடுக்க முடியும் அந்த இதில் வந்து நான் வந்து ரொம்ப இதாக இருக்கிறேன் அதனால யாருக்காவது ஏதாவது தேவைப்படுது ஒரு உதவி தேவைப்படுது ஏதாவது உங்களுக்கு தெம்பு வேணும் அப்படிங்குறப்ப கண்டிப்பாக என்னை கூப்பிட்டீங்கன்னால் நான் வந்து உதவி செய்வேன் அப்புறம் லட்சியங்கள் எதுவும் ரொம்ப பெருசாயெலாம் கிடையாது என் பிள்ளைங்க எல்லாேர் எல்லாேரும் நல்லா இருக்கணும் பிள்ளைங்களாம் நல்ல இருக்கணும் பெரிய பிள்ளைங்க பேர பிள்ளைங்களாம் நல்லா படிக்கணும் அப்புறம் வந்து முடிஞ்ச அளவு எல்லாத்துக்கும் உதவி செய்யணும் நம்ம போய் யாருகிட்டயும் வந்து நம்மளுடைய கடைசி அந்திம நாளில் யார்கிட்டையும் போய் கைகட்டி கை ஏந்தி நிற்காம நம்மளுடைய காலங்கள் வந்து இப்படியே நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளோட வாழ்க்கை ஓட்டத்தில் வந்து நம்ம போயிடணும் அப்படிங்குறதுல வந்து நான் எப்பவுமே இருப்பேன் ஒருத்தவங்க ஒருத்தவங்க வந்து ஒரு உதவி செய்கிறாங்க ஒரு பேச்சாலேயோ ஒரு ஏதோ ஏதோ விதத்தில் நமக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து அந்த நன்றியை வந்து எப்போவுமே மறக்கக் கூடாது நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப வந்து என்னுடைய படிப்புக்கு ஒரு அண்ணன் உதவி செஞ்சார் அவர வந்து நான் எப்பவுமே நினைப்பேன் பத்தாவது படிச்சு முடிச்சுட்டு பதினொன்றாவதுக்கு என்கிட்ட காசு பணம் இல்லை அப்படிங்குறப்ப பேமிலியில் காசு பணம் இல்லை சரி போதும் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ பக்கத்தில் அந்த அண்ணன் இருந்தவங்க வந்து இல்லை இல்லை பாப்பாவை படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி அந்த நாளில் ஒரு ரெண்டாயிரம் ரூபா காசு கொடுத்தாரு அந்த ரெண்டாயிரம் ரூபா காசெலாம் இன்னிக்கி வந்து ரெண்டு கோடி என்ன இருபது கோடிக்கு கூட அந்த காசு தகும் அப்படி நான் சரி இனிமேல் யாருக்கும் உதவி செய்யக்கூடாது அப்படின்னு துவண்டு போகிற நேரத்தில் ஐயோ யாருன்னே முகம் தெரியாத நமக்கு ஒருத்தர் உதவி செஞ்சார் இவங்களாம் நம்மள சுற்றி இருக்கிறவுங்க தானே அது எப்படி இவங்கள அவாய்ட் பண்ணிவிட்டு போவது சரிதான் போ அவங்களோட இயல்பு அது பாம்போட குணம் வந்து கொட்டுறது அந்த வேலையை வந்து நம்ம செய்யக்கூடாது முடிஞ்சால் முடிஞ்ச அளவுக்கு செய்வோம் அப்படின்னு நான் நினைப்பேன் எனக்கு எப்பவுமே ஒருத்தவங்களுக்கு செய்ய அதாவது உதவி செய்யக்கூடாதுன்னு நான் நினைக் பெரும்பாலும் நினைக்க மாட்டேன் சப்போஸ் அப்படி நினைச்சேன் அப்படின்னா எனக்கு அந்த துாண்டு கோலாக இருக்கிறது வந்து ஜோசப் அண்ணான்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா நான் படிக்கிற காலத்தில் எனக்கு ரொம்ப அந்த அண்ணா வந்து ஹெல்ப் பண்ணிணாங்க ஒரு ஃபீஸ் கட்டுறதாகட்டும் ஒரு நோட்டு வேணும் ஒரு நோட்ஸ் வேணும் ஏதோ ஒரு தேவைகள் இருக்குது அப்படிங்குறப்ப அவங்களோட சொந்த தங்கச்சிக்கு எப்படி செய்வாங்களோ அப்படி வந்து அந்த அண்ணா வந்து எனக்கு வந்து செஞ்சாங்க நிமிஷத்துல படிக்க காசு இல்லைண்ணா அப்பா வேணாங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன அடுத்த செகென்ட் வந்து அவரோட பைலிருந்து ரெண்டாயிரம் ரூபா காசை எடுத்து கொடுத்து நீங்கள் போய் பாப்பாவை சேர்த்து சேர்த்து பள்ளிக்கூடத்தில் சேருங்கன்னு சொல்லி சொன்னாங்க அந்த எண்ணம் யாருன்னே தெரியாது ரொம்ப அறிமுகம் கிடையாது அப்படி இருக்கிறவுங்க நமக்கு ஒரு உதவி செஞ்சு நம்ம வாழ்க்கையில் ஒளி ஏற்றி வைச்சாங்க அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் எப்பவுமே டெய்லியும் எங்கள் அம்மா அப்பா சாமி எப்படி கும்பிடுறனோ அந்த மாதிரி அந்த அண்ணனை வந்து ரொம்ப நாள் ஆச்சு பத்து அவர பார்த்து கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபது இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆச்சு அவரு வந்து எப்பவுமே அவரு குடும்பத்தோடு நல்லா இருக்கணும் அப்படிங்குற பிரார்த்தனை வந்து எப்பவுமே அவருகோசரம் வைப்பேன் ஏன்னால் என்னுடைய என்னுடைய துாண்டு கோல் அப்படின்னாவே என்னுடைய துாண்டு கோல் என்னுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான ஆள் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜோசப் அண்ணன கண்டிப்பாக சொல்லுவேன்